எனக்கு பிடித்த நடிகைன்னு சொல்லும்போது குஷ்பூ அதேபோல கமலஹாசன் கமலஹாசனுடைய திரைப்படங்களில் வந்து ஏதாவது ஒரு கருத்தை வந்து சொல்லணுன்னு முயற்சி பண்ணுவார் குறிப்பாக அதேப்போல நடிப்பிலும் வந்து திறம்பட தன்ன கையாளுமையா காட்டிக்குவார் பல்வேறு பல்வேறு வேடங்களிலையும் ஒரே ஒரு படத்திலக்கூட அவரு வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவார் அதுமட்டுமில்ல தொழிநுட்பங்கள்லையும் அவர் போல வந்து இன்றைக்கு உலகளாவிய அளவில் அந்த தொழில்நுட்பத்தைக் கையாளக்கூடிய திரைப்படங்களாக வெளிவரும்போது நமக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையிலாகவும் இருக்குது அவருடைய ஒவ்வொரு திறமையும் அவருடைய பேசுதலிர்ந்து நடனம் அண்டு நடிப்புலிர்ந்து இப்படி எல்லாமே வந்து நம்மளை வந்து ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ள கொண்டுபோகிற அளவுக்கு அவருடைய பாத்திரங்கள் தயார் செய்து அதை திறமையாக கையாள்கிறார் அதனால் அவரை பிடிக்கும்